நட்சத்திரத்தை பார்த்துருக்கோம் ஆனால் வந்து எனக்கு இந்த நட்சத்திரந்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் எதுவும் பார்த்ததில்ல இந்த வால் நட்சத்திரல்லாம் நான் படிச்சதோட சரி ஆனால் நான் வந்து நேரில் பார்த்ததில்ல அதில் பா அதை பார்த்து வந்து ஈவினிங்கில் ஒரு எட்டு மணிக்கு அப்பறம் ஒம்பது மணிக்கு அப்பறம் மெத்தையில் போயிட்டு உட்காந்துட்டு நட்சத்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒருசிலது மின்னு மின்சாரமாரி இருக்கும் ஒருசிலது இங்கேருந்து அங்க மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் நைட்டில் பார்க்க நட்சத்திரங்களை பார்க்கறத்துக்கு ரொம்ப அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்